சின்ன வயசா இருக்கும்போது நாற்று நடும்போது விவசாயம் பண்ணிட்டு நாற்று நடும்போது அந்த பழைய ஆளுங்களாம் பாடின பாட்டு கேட்டிருக்கோம் ஆனால் இந்த ஜெனரேஷன்ல யாரும் அந்தமாதிரி நாட்டுப்புற பாட்டு பாடுவதில்ல அந்த காலத்தில் விவசாயம் பண்ணும்போது நாற்று நடும்போது பாடின பாட்டுங்க நல்லாயிருந்துச்சு அப்போ கேட்ருக்கேன் ம் ஆனால் இந்த ஜெனரேஷன்ல அந்த பாட்டுங்க இல்லை கேட்டதில்லை